நான் இதற்கு முன்பாக எல்ஐசி முகவராக பணியாற்றி வந்தேன் அவ்வாறு பணி செய்த காலங்களில் எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய வருவாய்கள் மிகவும் குறைவாக இருந்தது ஆகவே மாற்று முயற்சி ஏதேனும் ஒன்று செய்யலாம் என்று விரும்பிய போது ரியல் எஸ்டேட் என்கிற தொழிலை செய்ய ஆரம்பித்தேன் அந்த தொழில் மூலமாக நிறைய நபர்கள் அறிமுகமாகி நிறைய நிலங்கள் விற்பனை செய்துக் கொடுத்தேன் அப்படி நிறைய இடங்களை விற்பனை செய்து கொடுக்கும்போது எனக்கான வருவாய் அதிகளவில் கிடைக்கப் பெற்றேன் அவ்வாறு கிடைக்கப் பெற்ற வருவாயிலிருந்து அரசுக்கு நான் செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி வரியை சரியாகவும் முறையாகவும் செலுத்தி வருவதால் தற்போது நல்ல நிலையில் இருக்கிறேன் ஆகவே இனி நான் தொடர்ந்து ஜிஎஸ்டி வரு வருவாய் ஜிஎஸ்டி வரியை நிலுவையில்லாமல் செலுத்தி வருவேன் காரணம் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல வருமானம் தொடர்ந்து வருவதால் நான் அரசுக்கு உண்டான வரியை சரியாக முறையாக செலுத்திட முடிவு செய்து செலுத்திக் கொண்டிருக்கிறேன்